இந்தியாவில் பார்த்திங்கன்னா இப்போ பேஷன் தொழில் நல்லா போயிட்டுருக்குதுங்க முன்னால் இருந்ததை விட இப்போது நல்ல மாற்றம் கிடைக்கிது நல்ல டிசைன் ஒர்க்கெல்லாம் போட்டு இப்போ கொடுக்குறாங்க அதனால் துணி நல்லா சேல்ஸ் ஆயிட்டுருக்குதுங்க இந்த உடையை விட நாகரிகமாக நாகரிகம் வந்து முன்ன புடவ முன்னல்லாம் புடவதாங்க கட்டுவாங்க வய வயசுக்கு வந்தால் தாவணி பாவாடை கட்டுவாங்க இப்போ வந்து சுடிதார் இந்த மாதிரியெல்லாம் மாறுது மாறி வந்துருச்சுங்க அதனால டிசைன் டிசைனாக எல்லா இப்போல்லாம் மாடர்னாக எல்லாம் டாப்பு பேண்ட்டு லெகின்னு இந்த மாதிரி தான் இப்போ பொண்ணுங்க அதிகம் விரும்புகிறாங்க ஜிப்பா அந்த மாதிரி பசங்கள் எல்லாம் வி விரும்புகிறாங்க இப்போவெல்லாம் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறாங்க அதனால் வந்து ஏ மா வா வட முன்னைய அதா மேற்கிந்தியக்காரவங்க எப்படி போட்றாங்களோ அந்த மாதிரி போட்டுகிட்டு இருக்காங்க ஓரளவுக்கு இப்போ கடை வந்து நாங்கள் பெரிய ஸ்டோர்லையும் வாங்குவோம் இந்த வே இது பஜார் மாதிரி இருக்கிற கடைங்கள்லையும் போய் வாங்குவோம் துணி நல்லா இருக்குங்க